ஹலோ குட் ஈவினிங் மேடம் நான் வந்து ஓ இது இப்போ காலேஜில் நியூவாக அப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்கேன் மேடம் நியூவாக சேர்ந்துருக்கேன் மேடம் நான் ஸ்கூல் ம முடிச்சு இப்போ எயிட்டின் இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேடம் எனக்கு வந்து ஆதார் அட்டை வாங்கணும் மேடம் அதுக்கு கா பக்கத்தில் எதாவது இ சேவை மையம் இருக்கா மேடம் என்ன மேடம் ஓ அந்த நான் வந்து ரகுமான் நகரு மேடம் ரகுமான் நகரில் இருக்கேன் பக்கத்தில் ஓ அந்த அது மெடி ரகுமான் நகர் அந்த சுந்தரம் பைன்ஸ்லேருந்து அந்த ப நியூ பஸ்ஸ்டாண்டு போகற வழியில் ஓ ஆமாம் மேடம் ஆமாம் அந்த ஒரு மசூதிக்கு எதுத்த மாதிரி ஆமாம் மேடம் அது ஒரு காம்ப்ளக்ஸ் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ அந்த காம்ப்ளக்ஸில் இ சேவை மையம் இருக்கு மேடம் ஓ அங்கே போய் அப்ளை பண்ணணுமா மேடம் சரி மேடம் ஓகே மேடம் அதான் எனக்கு தெரியல மேடம் அதனால் தான் கேட்டேன் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம்